இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே அரசு பணி மேற்கொள்ளலை ஏன்னால் அரசு பணிக்கு வந்து எல்லாேரும் பணம் கேட்குறாங்க என்னதான் படிச்சுட்டு போனாலுமே பணம் கேட்குறாங்க அதனால் சுயதொழில் நிறைய பேர் பிசினஸ் பண்ணலாம் சுயதொழில் பண்ணலாம் அந்த மாதிரி இறங்கிறாங்க நிறையா பேர் கம்பனிஸ் அந்த மாதிரி போய்கிறாங்க அவர்களுமே வேலைவாய்ப்பு முடிந்தோணுமே வந்து இங்கே வேலையில் சுயதொழில் பார்க்க ஆரமிச்சுறாங்க அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கலாம் நிறையா பேர் எழுதி ஃபைலியர் ஆகிறதால அதனால் அவங்க எதுவும் தப்பான முடிவெலாம் எடுத்துகிறது இல்லை ஆனால் அவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாமோ அது பார்த்துறாங்க